விவசாயத்தில் பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா விவசாயமே பிடிக்கும் விவசாயங்கிறது வந்து நம்ம நாட்டோடய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக நம்மளுக்கு உணவு ஆதாரம் மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதாரமாகவும் அது விளங்கிட்டு வருது பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எ எழுவத்தஞ்சி பர்சண்ட் வந்து விவசாயம்தான் நம்மளுக்கு பூர்த்தி செஞ்சிகிட்டு வருது விவசாயம்னு பார்த்திங்கன்னா விவசாயம் ஒன்று மட்டும் இந்த நாட்டில இல்லைனா அதை வந்து ஒரு யோசிச்சு பார்க்கவே முடியாத ஒரு நிலையா இருக்குது எப்படி எப்படின்னா சாப்பிட்ற ஒரு பொருள் வந்து எல்லா வகையும் வந்து ஒரு விவசாயத்தினால தான் நம்மளுக்கு கிடைக்கிது உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதனால வந்து விவசாயம் பிடிக்குமா அப்படின்னா வந்து இது எப்படின்னா பொருள் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் ஒரு இ இருக்கிறனால வந்து பிடிக்குமா அப்படின்னா இல்லாமல் சாப்பாடு சார்ந்தும் விவசாயம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கிது ஏன் பிடிச்ச அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிச்ச அம்சம் தான் இப்போ தென்னைமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச அம்சம் அது வந்து ஒரு வச்சி ஒரு பத்து வருச காலம் அல்லது எட்டு வருச காலம் ஒரு ஆறு வருச காலம் இப்படி சில தென்னமரங்கள் வந்து காப்புக்கு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் அது காப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு இவ்வளோதான் அப்படின்னு இல்லை அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து நன்மையான ஒரு இளநிய கொடுக்குது தேங்காய் கொடுக்குது மற்றபடி அந்த அதோடய வேரிலிருந்து அதோடய இலைகள் அந்த இது தென்னை மரம் ஓலைகள் இருந்து எல்லாமே வந்து நம் மனதிற்கு வந்து ஒரு உபயோகமான ஒரு பொருளாக வந்து அது தெரட்டி கொடுக்குறது வந்து ஒரு மரம் இப்படியெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்னமரத்திலேந்து நம்ம எடுத்துக்கலாம் எல்லா மரத்திலருந்து ஒரு சில வகையான ஒரு இது எடுத்துக்கலாம்னாலும் ஒரு குறிப்பிட்ட அப்படின்னு சொல்லப்போனால் வந்து அது தென்னமரத்தில் தான் நம்மளுக்கு இருக்குது ஏன்னா அதோடய நெழல்ல நம்ம இளைப்பாறலாம் அதோடய எளநீர்ல வயிறு இளைப்பாறலாம் அதோடய தேங்காய்ல தலை இளைப்பாறலாம் இப்படி வந்து சொல்லிகிட்டே போகலாம் அதனால் வந்து விவசாயம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நிமிஷம் நமக்கு பற்றாதுன்னே எனக்கு தோணுது